என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்னென்னா நான் லவ் பண்ண நாளை மறக்க முடியாது அதில் வந்து வண்டியில் போனது ரொம்ப மறக்க முடியாத விஷயம் நிறைய இடத்துக்கு வண்டியில் சுற்றிட்ருக்கோம் சுற்றுனதும் இல்லாமல் அங்கேங்க கூட்டிகிட்டு போவாரு ஹோட்டலுக்கு போவோம் நிறைய சாப்பிடுவோம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறோம் இன்னொன்று பைக்கில் போகிறதே ஒரு ப செம ஜாலியாக இருக்கும் அந்த ஜாலியை மறக்கவே முடியாது அதுக்கப்புறோம் ரொம்ப மறக்க முடியாத விஷயோன்னா நாங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கக்குள்ள எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்த்துட்டாங்க அதுதான் ஏன் என் நான் வை வண்டியில் போகக்குள்ள மறக்க முடியாத விஷயோன்னா அது ஒன்று தான் அதுக்கப்புறோம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆன பின்னாடி நாங்கள் குழந்தைங்க நாங்களாம் வண்டியில் எப்போயுமே வண்டியில் போகிறத நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவோம் வண்டியில் போனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் கொ எங்கள் பொண்ணுக்கு வண்டியில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வண்டிலேயே சினிமாக்கு கோவிலுக்கு எல்லாமே வண்டியில் தான் ஜாலியாக போயிட்ருப்போம் வேறு வ காரில் கூட அதிகமாக லைக் பண்ண மாட்டோம் வண்டியை தான் விரும்புவோம் ஏன்னால் வண்டியில் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குழந்தைக்கு வண்டியில் போனால் மட்டும் தான் பிடிக்கும் வேறு எதில் போனாலும் அவளுக்கு பிடிக்காது எங்கள் வீட்டுக்காருக்கும் ரைடு மாதிரி போனால் பிடிக்கும் அவருக்கூட நான் வண்டியில் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போகிறத அவர் ரொம்ப விரும்புவாரு அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று நைட் ட்ரைவ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வண்டியில் போகிறது எல்லாம் அந்த நிலாவை அதெல்லாம் பார்த்துட்டு போகிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும் அது மறக்க முடியாத விஷயோன்னா இதெல்லாம் நைட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போயிட்டு வண்டியில் போய்ட்டு ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுனு இது போகிற விஷயோம்லா அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறோம் வண்டியில் போக்குள்ள மழை பெஞ்சுட்டு நனைஞ்சிட்டு போகிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப் அதுக்கப்புறோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கே போகணுன்னாலும் வண்டியில் தான் போவோம் வண்டியில் போகிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்